நம்ம சமையல் பற்றி பேசணுன்னா பொம்பளைங்க தான் சமையல் செய்யணுன்னு கட்டாயம் இல்லை ஆம்பளைங்களும் சமிக்கலாம் வயசானவங்களும் சமைக்கலாம் வாலிப வயசும் சமைக்கலாம் என்ன அவங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இருந்தால் அவங்க சமைக்கலாம் எங்கள் குடும்பத்தில் வந்து எங்கள் தம்பிங்க ரெண்டு பேருமே சமைக்கிறாங்க நல்லாவே சமைக்கிறாங்க மட்டனாகட்டும் இல்லை சாதா காய்கறி ஆகட்டும் பொரியல் இந்த மாதிரி வெஜிடபிள் என்ன ஆனாலும் அவங்க எல்லாமே சமைக்கிறாங்கள் பெரியவங்கன்னா எங்கள் சித்தப்பா அவங்களாக பெரிய வயசு அவங்க கவர்மெண்ட் டியூட்டி ஆனாலும் நல்லா சமைக்கிறாங்க காஃபியிலிருந்து சமையல் மட்டும் நல்லா சமைக்கிறாங்க பெரிய வயசானவங்களும் இருக்காங்க வயசு பசங்களும் இருக்காங்க நல்லாவே எங்கள் ஃபேமிலியில எல்லாமே நல்லா சமைக்கலாம் பெண்களுக்கு தான் சமைக்கணும் நாங்கள் நாங்களாம் ஆம்பளைங்க நாங்கள் சமைக்க மாட்டோம் உங்களுக்கு தான் அந்த வேலன்னு கிடையாது ஆம்பளைங்க வந்து சிலர் வந்து துணி துவைக்கிறாங்க வீட்டில் எல்லா பொறுப்பும் எடுத்து செய்வாங்க